ஆ சொல்லுங்கள் மேடம் யார் ஆ ஆமாங்க மேம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படியா மேம் அப்படியாங்க மேம் என்னமாதிரி ஹேர் ஸ்டைலு மேம் அப்படியா மேம் ஓகே ஒவ்வொரு ஃபேஸ்ஸுக்கும் ஒவ்வொரு இது செட் ஆகும் மேம் உங்கள் ஹேர் ஸ்டைல் அண்ட் ஹேர் ஸ்டயிட்டு அந்தமாதிரி நிறைய ஹேர் மாடல்லாம் வந்து நாங்கள் பண்ணி தருவோம் நீங்கள் பத்து பேருன்னு சொல்கிறிங்க பத்து பேருக்கு சொல்கிறிங்க ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப மாடல்ன்னால் ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுபா அந்தமாதிரி வரும் சும்மா நார்மல் டைப்புன்னால் ஆயர்ரூபா குள்ள அந்தமாதிரி பண்ணலாம் ம் கம்மி பண்ணும் இல்லை மேம் நீங்கள் பத்து பேருன்னு சொல்கிறிங்க நான் வேணா பார்த்து வேணா வாங்கிடுறோம் இல்லை மேம் நாங்கள் உங்கள் விருப்பந்தான் நீங்கள் கூ கூப்பிட வந்தாலும் ஓகே தான் இல்லை நாங்கள் வரணுன்னாலும் ஓகே தான் சார்ஜ்ஜி ஒன்று தான் சயிட்டு ஆஹா அதெல்லாம் இல்லை மேம் நாங்கள் ஒரு ஆர்கானிக்காதான் இல்லை மேம் நாங்கள் ப்ராடக்ட்டு கம்பெனியாக உள்ளதுதான் நாங்கள் இயற்கை உரம் மருந்துதான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நல்லா இருக்குது இந்த இதனால அதனால் ஒன்றும் ஆகாது மேம் கம்பெனியான ப்ராடக்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது அதனால் நீங்கள் வந்து பயப்படாம தாராளமாக ஹே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் ம் ஆ சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னால் அனுப்புங்கள் இல்லாட்டி நான் எழுதிக்கிறேன் ஆ சொல்கிறிங்களா அட்ரெஸ்ஸு ஆ சரி சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கள்

ஆ அவ் ஆ ஆ ஓகே மேம் ம் ஆ ஆ ஆ கம்மி பண்ணிக்கிறேன் ம என்னைக்கு வரணும் மேம் அப்படியா அப்படியா ஆ ஆமாம் மேடம் முன்னாடியே வந்தால்தான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கும் நாங்கள் முன்னாடியே வந்துடுறோம் ஆ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து வெளியே வந்து நில்லுங்கள் ஆ ஆ தேங்க்கியூ மேம்